எனக்கு நிறையா ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது வந்து கிரிக்கெட்டு தான் கிரிக்கெட்ல பார்த்திங்கனா மூணு ஃபார்மெட்டு இருக்குது ஓடிஐ டி ட்வெண்டி டெஸ்ட்டு இந்தமாதிரி மூணு ஃபார்மெட் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேயர் வந்து சச்சின் டெண்டுல்கர் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் விளையாடின எல்லா மேட்ச்சும் சின்ன வயதுல நான் எல்லா மேட்ச்சும் நான் பார்த்துருக்கேன் அவர் விளையாடின இந்த வேர்ல்டு கப்பு டூ தௌசண்ட் ட்வெண்டி த்ரீ வந்து ரொம்ப அருமையாக விளையாடிருப்பார் அவர்தான் அந்த டோர்னமெண்ட்லே மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட்டு வாங்கியிருப்பாரு அவர் விளையாடியும் அந்த வேர்ல்டு கப்பு ஜெயிக்க முடியாமல் போனது எனக்கு நான் சின்ன வயதிலே மனம் உடஞ்சிருச்சு அதுக்கப்புறமா அவர் நல்லா விளையாண்ட்ருக்கார் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இரநூறு அடித்தது அவர்தான் வேற யாருமே அந்த சாதனையை ஃபர்ஸ்ட்டு பண்ணலை ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பண்ணது நம்ம சச்சின் டெண்டுல்கர்தான் அவர்தான் ஃபர்ஸ்ட்டு இரநூறு அடிச்சார் சௌத் ஆஃபிரிக்காவுக்கு எதிராக இந்தியாவில விளையாடும்போது அதுக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச ப்ளேயர்னு பார்த்திங்கனா ரோகித் சர்மா ரோகித் சர்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதனால பிடிக்கும்னா அவரை வந்து மூணு தடவை டூ ஹண்ரட் அடிச்சிருக்கார் ஓடிஐல அவர் மாதிரி யாரும் டூ ஹண்ரடு இதுவரைக்கும் அடிச்சதே இல்லை மூணு தடவை அடிச்சிருக்கார் ஹண்ரட் அதேமாதிரி அவர்தான் ஹையஸ்ட் ஸ்கோர் ஓடிஐல இரநூத்தி அறுபத்திநாலு ரன் ஓடிஐல அவர் மட்டுந்தான் அடிச்சிருக்கார் அவர் விளையாடுற ஃபுல் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவரைமாரி விளையாடணும்னு ஆசைப்படுவேன் அந்தமாதிரி ட்ரைப் பண்ணியிருக்கேன் ஆனால் பண்ணமுடியலை நம்மளால் அவர் அவருக்கு அதுக்குனே தனியாக பிறந்து வளந்திருப்பார் போல் அதேமாதிரி எனக்கு விராட்கோலியும் பிடிக்கும் டோனியும் பிடிக்கும் ஏன் எனக்கு ரோகித்சர்மாவை ரொம்ப பிடிக்கும்னா ஐபிஎல்ல விளையாடம்போது அவர் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடம்போது அஞ்சு கப்பு ஜெயித்து கொடுத்துருக்காரு அவர் மாதிரி சாதனை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவர்தான் பண்ணார் அதுக்கப்புறந்தான் டோனியே பண்ணார் அஞ்சு தடவை கப்பு எனக்கு அதனாலதான் ரோகித்சர்மா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம எனக்கு கிரிக்கெட்ல ரொம்ப பிடிச்சது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வேர்ல்டு கப்ல வந்து நம்ம ஜெயித்ததுதான் அது தலை டே டோனி வந்து கடைசியில ஒரு சிக்ஸ் அடித்து ஜெயிக்க வச்சு க கப்பு வாங்கி கொடுப்பாரு நமக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்போ நான் பிறக்கலை அப்போ ஆனால் கப்பு ஜெயித்ததுனு சொன்னாங்கள் அதை ஹைலைட்ஸ் பார்க்கும்போது நல்லாயிருந்துச்சு அப்போ வந்து நம்ம போராடிதான் ஜெயித்தோம் வெஸ்ட் இண்டீஸ் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கள் ஏன்னா அதுக்கு முந்தின ரெண்டு வேர்ல்ட் கப்ல அவங்கதான் ஜெயித்து மூணாவது தடவையும் அவங்கதான் ஃபைனல் வந்தாங்கள் நம்ம அந்த தட அந்த டைத்தில் வந்து நம்ம ஃபைனல் போயிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இவங்க எங்கடா ஜெயிக்கப் போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் உலகமே கேள்வி கேட்டப்போ இந்தியா ஜெயித்து எல்லாரும் வாய வாயிலயும் மண் அடித்து மண் அடிச்சி விட்டாங்கள் இந்தியா ஜெயிச்சிட்டாங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ ரீசெண்டாக நடந்த ஐபிஎல் ஒன் எல்லாம் மேட்ச்சும் நான் பார்த்துர் பார்த்தேன் சென்னை வெளியே போய்ட்டாங்க அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அதேமாதிரி மும்பை இந்தியன்ஸ்ஸும் வெளியே போய்ட்டாங்க ப்ளே ஆஃப்க்கு போகாமக்கூட ஆனால் கேகேஆர் வந்து ரொம்ப நல்லா ஆடுனாங்கள் கேகேஆர் ரொம்ப நல்லா ஆடி கடைசியில ஃபைனல் வரைக்கும் வந்து கப்பை ஜெயிச்சிவிட்டு போய்ட்டாங்க இந்த தடவை அதேமாதிரி அவங்க மூணு தடவை ஜெயிச்சிருக்காங்கள் மற்ற ப்ளேயர்ஸ் கிரிக்கெட் ப்ளேயர்ஸ்னால் அ அயல்நாட்டுப் ப்ளேயர்ஸ்லாம் எனக்கு ரொ பிடிக்கும் ப்ளேயர்ஸ்லாம் இருக்காங்கள் எக்ஸ் எடுத்துக்காட்டாக அந்த விக்கி பாண்டிங்கு ஸ்டீவன் ப்ளமிங் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்